ரைன்சீசஸ்ல விலங்குகள் அப்படின்னுதான் பெட் பெட் அனிமல்ஸ் இல்லை போல்ட்ரி அனிமல்ஸ் ரெண்டுமே இருக்குது அதில் எதுவுமே வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை அதனால் அதை எப்படி சமாளிக்கணுன்றதை ஒரு எனக்கு ஐடியா இல்லை மழை சீஸன் அப்படி முன்னெச்சரிக்கை வேணும்னா முன்னெச்சரிக்கையாக மழை சீசன் தொடங்குகிறதுக்கு முன்னாடியே அந்த விலங்குகள் தங்குகிறதுக்கான இடத்த வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அது மழையில வெட் ஆகாத மாதிரி அப்படி ஒரு ப்ளேஸ் ஷெல்டர் வந்து நம்ம அதுக்கு உருவாக்கி கொடுக்கலாம் அடுத்து கால் நடைகளுக்கு இது எப்போவுமே ரெகுலராக ஒரு செக்கப் வெட்னரி டாக்டர்ஸ் கிட்ட பெட் டாக்டர்ஸ் கிட்ட செக்கப்ஸ் போய்ட்டு அதுக்கான வேக்சின்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது இஸ் அ பெஸ்ட்டு ப்ரிக்காஷன் வருமுன் காப்பது வந்து ரொம்ப சிறந்தது அந்த பெட்ஸ்ஸோ இல்லை என்ன விதமான ஃபார்ம் அனிமல்ஸ் ஆர் வீட்டில வளர்க்கக்கூடிய அனிமல்ஸுக்கு வந்து நம்ம அந்த அந்த சீசன் குரிய ஃப்ளுஸ்லர்ந்து நம்ம அதன் மூலயமா ப்ரிவென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ சீஸன் எந்த சீஸனாக இருந்தாலுமே ரெயின் ஆர் சம்மர் சீஸன் ரெண்டு சீஸனுக்குமே முன்னாடி நம்ம அந்த விலங்குகளுக்கு உரிய ப்ரிக்காஷன்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டு